ஹலோ ஆமாங்க மேடம் சொல்லுங்கள் ஆ ஆ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புதினா ரைஸ் செஞ்சிருக்காங்கள் மேடம் கடை வந்து டொமேட்டோ ரைஸ் வித் ஸ்பைஸி ஃபுல் டிஷ் பண்ணியிருக்காங்க நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு புது டிஷ்ஷு இருக்கும் ஆமாம் ஆமாங்க மேடம் இதுக்கப்புறம் நார்மலாக நம்மகிட்ட சாம்பார் சாதம் ரசம் அந்தமாதிரி லன்ச் ஐட்டம்ஸெலாம் இருக்குதுங்க மேடம் ம் ஆமாங்க மேடம் ஆ பண்ணியிருக்கேன் மேடம் டெலிவரி இருக்குது ஆப்ஷன் இருக்குது மேடம் ஆ ஆ சொல்லுங்கள் மேடம் நோட் பண்ணிக்கிறேன் புதினா ரைஸ் ரெண்டு ப்ளேட்டு ஓகேங்க மேடம் ஆ கொடுத்தனுப்ச்சிர்றேன் மேடம் கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவேன் மேம் ஸ்ட்ரீட்டில் வரமாதிரி பண்ணி கொடுத்துர்றேன் ம் ம் வேறு எதாவது ஆட்ரு வேணுமா மேம் உங்களுக்கு ம் ஓகே மேம் நீங்கள் சாப்பாடு வாங்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கேஷ் கொடுத்துருங்க இல்லைன்னா இந்த நம்பருக்கு ஃபோன்பே பண்ணிவிடுங்க சரிங்க மேடம் தேங்க் யூ மேடம்